ஹலோ ஹரி இந்த புரோக்கர் ஹரிங்களா சரி நான் முருகன் பேசுகிறேன் ஆமாம் ஆ நான் நடுப்பாளையத்திலேருந்து பேசுகிறேன் நமக்கு ஒரு அப்படியே இப்போ பத்து செண்ட்டு வேணுங்க நமக்கு ஆமாம் இடம் ஒரு பத்து செண்ட்டு வேணும் ஆமாம் நடுப்பாளைத்து ஏரியாவில் வேணுங்க நடுப்பா நடுப்பாளையத்தில் இப்போ முன்னாடியே ரோட் பேஸில் வந்தால் பரவாயில்லைங்க ஆமாம் வடக்கு கிலக்கு கிலக்கு பார்த் கிலக்கு பார்த்தமாரி வேணுங்கண்ணா கிலக்க பார்த்தமாரி வேணுங்க இன்னும் பட்ஜெட்டில் அங்கே வந்து எனக்கு வந்து ஒரு என்னங்க ஒரு ஒன்று ஒன்று ஐம்பதுக்கு ஒன்று ஒரு ஒன்றரை லட்சருபாய்க்கு செண் சா செண்ட்டு கிடச்சாப்போதுங்க ஆமாங்க ஆமாம் அப்ரூவுடு இல்லாமல் இருக்குதுங்களா அப்ரூவுடு இருக்கின்றமாரி பாருங்களேன் ஏன்னால் என ஆ அமௌண்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறமாரி தெரியுதுங்களே அப்படிங்களா சரி ஆ எது சரி இடம் உங்களுக்கு தெரியாதுங்கிறது ஒன்றும் இருக்காது ஏன்னால் ப்ரோகருங்கிறீங்க சுற்றி பார்க்குறீங்கள்ல உங்களுக்கு ஏதோ என்ன கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்டில் பார்த்து சொல்லுங்கள்

ஆ இந்தமாதிரி ப்ரோக்கரு நீங்கள் எப்போ எப்பையிலேருந்து பார்த்துக்கிட்டுருக்குறீங்க எப்படி உங்களுக்கு எப்படி தெரியுது நான் இப்போ தான் ஓகே சரி சரி சரி எனக்கு வடக்கு பார்த்தமாரி கம்மியான பட்ஜெட்டில் எனக்கு வேணும் ஒரு பத்து செண்ட்டு ஆமாம் வடக்கு பார்த்த சைட்டாக இருந்தாலும் சரி கெழக்க பார்த்த சைட்டாக இருந்தாலும் சரி ஒரு பத்து செண்ட்டு என்ன என்னங்கண்ணா ஆ ஆ கார்னர் சைட்டுங்களா ஓகே ரைட்டு ரைட்டு ஆ ஆ ம் சரிங்க அப்படியா அப்போ பத்து செண்ட்டுக்கு என்ன ரேட்டு வந்தால் என்ன அது எவ்வளோ வருங்க ஒரு பத்து செண்ட்டுக்கு ஆ பேப்பருக்குங்க பேப்பர் செலவோடு அதுக்கு மூணே கால் வருமா சரி சரி மூணே இல்லை ஸ்பாட்லேயே கிரையம் ஸ்பாட்லேயே கிரையம் பண்ணுறதுக்கு மாதிரி ம் ஸ்பாட் கிரையம் அப்படியா ம் ஓகே சரி நான் வீட்டில் நான் எதுக்கும் என் ஒய்ஃப்பு வீட்டில் மாதிரிதான் வீட்டில் கேட்டுகிட்டு கலந்து சொல்லுறேன்னே

சரி சரி சரி சரி சரிண்ணா சரிங்கண்ணா அண்ணே அண்ணே நன்றிங்கண்ணா